விழுப்புரம் மாவட்டத்தில் தனித்துவமான உள்ளூர் கலை வடிவங்கள் எங்கே அதிகமாக இருக்குனா இப்போ எங்கூர் ச சைடுலாம் பார்த்தீங்கனா மண் பானை செய்கிறது இந்த குயவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்கள் அவங்க மண்ணுலாம் செய் களிமண் வச்சு செய்கிற பாத்திரம் தான் அதிகமாக செய்வாங்கள் இப்போ அது எப்படி ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்லருந்து இன்னோரு ஜென்ரேஷன்க்குனா அவங்கள் என்ன பண்ணாங்களோ அவங்கள் தாத்தா பாட்டி அவங்கள் செய்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களு இருக்காங்கள் இல்லை பார்ட் டைம்மாக இந்த ஜாப் செய்றவங்களும் இருக்காங்கள் இல்லை வேலை வச்சசு ஒரு நாலு ஆள் வேலை வேலை வேலைக்கு வச்சு செய்றவங்களும் இருக்காங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனா ஆரோவில் ஆரோவில் பார்த்தீங்கனா கலைவடிவங்களில் மிக்க பொருள்கள்லாம் விற்கிறாங்க நிறைய அங்கே வந்து ஃபாரினர்ஸ் அதிகன்றதுனால் இதை ரொம்ப இன்டர்ஸ்டிங்காக வந்து வாங்கிட்டு போவாங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா மாதிரி இருக்கும் பீங்கானால் வ செய்யப்படுகிற பீங்கான்னில் வந்து ஓவியலா வரையிற மாதிரி அங்கே நிறைய விற்பாங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ கார்பெண்டர்லாம் இருக்காங்கனா அவங்களும் அந்த இப்போ ஒரு டோர் இருக்குனா அதில் என்ன என்ன மாதிரியான கலை வடிவல்லா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கனா அதிகமாக இதை தான் செய்வாங்க